தமிழகத்துல பார்த்தீங்கன்னா நிறையா கட்சிகள்ருக்குது டிஎம்கே ஏடிஎம்கே மதிமுக பாஜக விடுதலை சிறுத்தைகள் பாமக தமிழகம் தேசியம் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்படி பார்த்தீங்கன்னா பல கட்சிகள்ருக்குது எல்லா கட்சியுமே இன்றைக்கி வந்து இருக்காங்கன்னா கிடையாது ரெண்டே ரெண்டே கட்சி தான் மாற்றி மாற்றி ஆண்டுகிட்டு இருக்குது அது உங்களுக்கு தெரியும் ஒன்று டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே அதேமாதிரி இன்றைக்கி உள்ள தலைவர்களுக்கும் முன்னாள் தலைவருக்கும் ரொம்ப டிஃபரெண்ட்ருக்குங்க எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்ச தலைவருன்னு பார்த்தா காந்திங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வித்தியாசம் இன்றைக்கி உள்ளே தலைவருக்கும் அன்றைக்கி உள்ளே தலைவருக்கும் என்ன வித்தியாசம்னா நிறையா வித்தியாசங்கள்ருக்கு அன்றைக்கி வந்து காந்தி வந்து நாட்டுக்காக உழைச்சாரு ஆனால் இன்றைக்கி உள்ளே தலைவர்கள் பார்த்தீங்கன்னா காந்தியோடய நோட்டுக்காக உழைக்கிறாங்க அந்தமாதிரி இருக்குது மாறி போச்சு காலங்கள் ரொம்ப மாறி போச்சு அந்த காலத்தில் காமராஜர் பார்த்தீங்கன்னா அவர் இறந்தப்ப வந்து அவர் ஒரு சொத்து பத்து கூட கிடையாது ரெண்டு டைம் சிஎம்மாக இருந்துருக்காரு சிஎம்மாக இருந்து இறந்துருக்காப்ல ஒரு சொத்து பத்து கூட அன்றைக்கி கிடையாது ஆனால் இன்றைக்கி உள்ளே ஒரு சிஎம்கிட்ட எடுத்து பாருங்க கிட்டதட்ட ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே சொத்து பத்து இந்தமாதிரிலாம் பதுக்கி வச்சிருக்காங்க அதனால அந்த தலைவர்களெலாம் இப்போ இருக்க தலைவர் வந்து ஒப்பிடவே முடியாது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச தலைவருன்னா எனக்கு வந்து காமராஜரும் காந்தியும்தாங்க